ஜேஜே ஜுவல்லர்ஸுங்களா ஏங்க நான் கோபிலருந்து கால் பண்ணுறேங்க ஏ நான் நகை வாங்கலான்டிருக்கேன் அதுதான் சரி உங்கள் கடையை விசிட் பண்ணலான்ருக்கோம் எனக்கு நெக்லஸ் அந்த மாதிரி நகை வேணுங்க உங்கள் கடையில் இருக்குதுங்களா நிறையா டிசைன்ஸ்சில் நெக்லஸ் செட்ஸ்னால் எந்த மாதிரிங்க சரி சரிங்க எனக்கு வந்து ஒரு மூணு பவுனில் இருக்கிற மாதிரி நெக்லஸ்சும் கம்மலும் அந்த மாதிரி செட்டாக வருங்களா சரிங்க நைன் ஒன் சிக்ஸுங்களா ஓகே ஓகேங்க இது ரெண்டு பவுனில் இப்போ மூணு பவுனில் எடுக்கிறோனா டிசைன்ஸெலாம் அந்த மாடலெலாம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குதுங்களா ஆல்ரெடி பார்த்தங்காட்டி தாங்க சரி கால் பண்ணி கேட்கலான் தான் கால் பண்ணிணேங்க ஓகேங்க அ உங்கள் கடையில் நெக்லஸ் மட்டும் தான் இருக்குதுங்களா இல்லை வேறு அந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா வளையல் உங்கள் கடை டைமிங் என்னங்க எவ்வளோ நேரம் கடை இருக்கும் மார்னிங் டு ஈவினிங் ஓகே ஓகேங்க இது பவுன் ரேட்டெலாம் எவ்வளோங்க வருது ஓகேங்க ஓ அது ஃபுல்லாமே ஃப்ரீ தானுங்களா அது பவுனுக்கு எவ்வளோங்க வாங்குவீங்க ஓகே ஓகேங்க மேடம் சரி நாங்கள் கண்டிப்பாக இது சாட்டர்டே அப்போ வரேங்க உங்கள் கடைக்கு ஓகேங்க மேடம் இல்லை எங்கேயாச்சு போனால் வந்தால் இந்த மாதிரி போடுகிறதுக்கு மட்டும் தான் வேணுங்க ஓகேங்க மேடம் சரிங்க நாங்கள் சாட்டர்டே வந்து பார்த்துட்டு சொல்கிறேங்க ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ